பார்த்திங்கனா சட்டங்கள் இப்போ உதரணமாக சொல்லுறேன் கிரிக்கெட் விளையாண்ட்டு இருக்கான் ஒருத்தேன் ஒரு டீம்மே விளையாண்டு இருக்குது ஒரு சிக்ஸ் அடிக்க பாலை தூக்குறான் ஹைட்டாக பேட்டிங் பண்ணிவிட்டு இருக்குறான் ஆப்போசிட் டீம் வேறு கேச் பிடிக்க கை தூக்குறான் தூக்குனதுக்கப்புறமாக அவனால் கேச் பிடிக்க முடியலை விட்டுட்டான் பாலை விட்டு அவன் ஃபிரெண்டு திட்டுனான் ஏன்டா ஒரு கேச் கூட பிடிக்க மாட்டுறன்னு அது பெரிய பிரச்சனையாக ஃபைட்டாக மாறி வன்ம பிரச்சனையாக மாறிடுச்சு அப்போ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு விஷய தடுப்பும் பண்ணாங்க ஆனால் அதுக்கு எந்த சட்டமும் கொண்டு வரலை பெருசாக அவங்க இதுக்கு எல்லாம் அப்புறோம் பார்த்திங்கனா ஃபுட்பால் ஒருத்தன் வந்து ஃபுட்பால கோல் போட ட்ரை பண்ணுறான் அவன் வந்து கோலை தடுக்கலை ஆப்போசிட் டீம்காரன் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு திட்டுறான் ஏன்டா கோலை ட்ரை தடுக்க முடியல அப்படின்னு அது ஒரு பெரிய ஃபைட்டாக வன்ம பிரச்சனையாக மாறிச்சி அப்புறோம் பார்த்திங்கனா கபடி நினச்சி வந்து பார்த்திங்கனா ரைடு போ ஒருத்தன் போகறான் போயிவிட்டு தொட்டுவிட்டான் தொட்டத்துக்கு அப்புறமா இது கோட்டை தொட வரான் தொட வரும் போது தொட வரும் போது தொட வரும் போது அப்புறோம் இது அவனால் தொட முடியலை அதுக்கு அவன் ஃபிரெண்டு திட்டுறான் அதுக்கு அவன் ஃபிரெண்டு திட்டுறான் அதுக்கு அவங்க ஃபிரெண்டு திட் அதுக்கு அவங்க ஃபிரெண்டு திட்டுறான் ஏன்டா ஒரு கோட்டை கூட தொட முடியாதா அப்படின்னு திட்டுறான் இதெலாம் சும்மா உதாரணமாக சொல்லுறேன் ஆனால் இதை படிச்சு பார்த்தத்துக்கு அப்புறோமா சட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நான் நான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கொஞ்சம் ஃபைட்டு இதெலாம் வராமல் இருக்கும் அதனால் இதை படிச்சு பார்த்தத்துக்கு அப்புறோம் தான் என்ன தோணுச்சுன்னா சின்ன வயசில் இதை மாதிரி பட்ருக்குறேன்ங்கிறது அங்கே அதாவது நான் ஒரு ஆறாவதோ ஏழாவதோ படிச்சிவிட்டு இருப்பேன்னு நினைக்குறேன் அப்போ பார்த்திங்கனா பசங்க கூப்பிடாங்க சரி கிரிக்கெட் விளையாட வாடன்னு கிரிக்கெட் விளையாட வாடான்னு நானும் போர் அடிக்கிதுன்னு போனேன் வீட்டில் கரண்ட்டு இல்லையா சரி நானும் போனேன் அங்கே போயிவிட்டு நாங்க நாங்கள் தான் டாஸ் வின் பண்ணோம் பௌலிங் எடுத்தோம் நான் வந்து பால் போடுவேன் லைட்டாக கூட போட மாட்டேன் லைட்டாக சும்மா நார்மலாக போடுவேன் பாலு அவங்க மேட்ச் நல்லா நல்லா தான் அப்போ போயிவிட்டு இருந்துச்சு அப்போ பார்த்திங்கனா பேட்டிங் பேட்டிங் அடுத்து நான் பிடிச்சோம் என் ஃபிரெண்ட்ஸ்லாம் அவுட் ஆகிவிட்டாங்க எதோ ஒரு சில ரன்கள் எடுத்தாங்க அப்புறோம் லாஸ்டில் எனக்கு கொடுத்தாங்க பேட்டிங்கு கொடுத்தாங்க அப்போ நான் வந்து மேக்சிமம் மேக்சிமம் ரெண்டு ரன் தான் எடுத்து இருப்பேன் ரெண்டே ரன் தான் எடுத்து இருப்பேன் ஏன்னா ஆச்சுன்னு பார்த்திங்கனா அடுத்த பால் அவுட் ஆகிவிட்டேன் அவுட் ஆனாதுக்கப்புறோம் தெரிஞ்சிச்சு என் ஃபிரெண்டை ஒருத்தன் திட்டினான் ஏன்டா அவன்கிட்ட் ஆயிவிட்ட ரன் அடித்த அதுக்கு நீ விளையாடமயே வச்சுருக்கலாம்ன்னு திட்டுனா அப்புறமா தான் எனக்கு நம்ப எதுக்கு விளையாட வந்தோம்ன்னு விளையாட்டே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ன்னு எனக்கு தோணுச்சு இதுக்காக தான் விளையாட்டு கண்டுப்பிடிச்சாங்க பெரிய பிரச்சனையாக மாறுது வன்ம பிரச்சனையாக மாறுது ஃபிரெண்ட்ஷிப் குள்ளேயே சண்டைகள் எல்லாம் வருது அப்படின்னு இதுக்கு ஒரு சட்டம் கவர்மென்ட் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஆனால் விளையாட்றது தப்பில்லை ஆனால் விளையாட்றது வந்து எப்படின்னா ஒரு உடல்நிலை ஒரு நம்ப உடல்நிலை ஆகி ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக தான் நாம் பயிற்சி பண்ணி விளையாட்டுறோம் அதனால் விளையாட்ட தப்பு சொல்லலை அதுக்கு நல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தால் பரவாயில்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு அதனால் சட்டம் கொண்டு வந்தால் பரவாயில்ல அதுவே ஒரு வன்ம பிரச்சனையாக மாற மாறாமல் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ப ஒரு நேஷனல் லெவலில் போனால் கூட அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது இதான் தடுக்கணும் எப்படின்னா சொல்லனும்னா நம்ப ஐபிஎல் அப்புறோம் வேறு என்ன சொல்லணும் டிஎன்பிஎல் இந்தமாதிரி மேட்ச்சிங்களாம் நடந்துட்டுக்குது அங்கேயும் ஒரு சில பேர் ப சண்டை இதெல்லாம் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்து இருக்கறாங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டால் பரவாயில்ல சண்டை எதா வராமல் பார்த்துக்கிட்டா பரவாயில்ல சட்டமே கொண்டு வரணும் கவர்மென்ட்டு கொண்டு வந்தா எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஆடியன்ஸ்ஸுக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க இதான் என் கருத்து அவ்வளோ தான்